கிராமப்புற விவசாயத்தில் வந்து திறமையான தொழிலாளியை கண்டுப்பிடிக்கிறது எப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க அந்த வேலையை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும் எப்படி செய் எப்படி செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் இருக்கும் ஒரு சிலர் வந்து இப்படி செய்யலாம் அப்படிங்கும்போது இல்லை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒருத்தர் வந்து இப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து நமக்கு ஸ் இது பண்ணி சொல்லிருவாங்க என்னைக்கு வந்து ஒரு தொழிலாளியை வந்து நம்ப வந்து தொழிலாளியாக பார்க்கக்கூடாது நம்பளோட ஒருத்தராக பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வேலை செய்யறவங்க வந்து இப்போ நம்ப வி நம்ப வச்சி வேலை செஞ்சிட்டுருப்போம் அதே பா நம்ம வேலை செஞ்ச நம்பக்கிட்ட வேலை செஞ்சிட்டுருக்கறது அவங்க நல்லா வேலை செய்யறாங்க அப்படிங்கும் வேலை செய்யறான் அப்படின்னா அவனும் வந்து அவனை அடுத்தவங்க இன்னொருத்தருக்கு வந்து அத் நம்மளுக்கு வேலை பார்த்துட்டு இன்னொருத்தர் ஐயோ இவனை கூப்பிட்டா நம்ம நல்லா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க அந்த வந்து அந்த தொழிலாளியை வந்து நம்ப இருக்கிறதுலையே அந்த தொழிலாளியை வந்து அவங்க கூப்பிட்ற தான் பார்ப்பாங்க அப்படி நாம வந்து அந்த நம்பளோட தொழிலாளியை வந்து ஒருத்தருக்கு நம்ப விட்டு கொடுத்துறக்கூடாது நம்ப வந்து என்னைக்கும் வந்து அந்த தொழிலாளியை வந்து நம்ம அவ அட்ஜெஸ்ட் பண்ணிக்கனும் இப்போ இன்னைக்கு ஒரு டைமிங்கே வராங்க காலையில் ஒரு டைமிங்கு ஒரு பத்து நிமிஷம் லேட் பண்ணி வராங்கன்னா சரி ஓகே விடு நாளை அதான் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு அட்ஜெஸ்ட் பண்ணி போகணும் அதேபோல் தொழிலாளிக்கு வந்து இப்போல்லாம் வந்து எப்படி சொல்லுறது ஊதியம் அப்படிங்கிறது வந்து இப்போல்லாம் வந்து டைமிங் கணக்கு தான் போட்டு செய்யறாங்க ஒரு மணி நேரத்துக்கு நாற்பதுருவா சொல்லுறாங்க லேடீஸ் அப்படின்னா நாற்பதுருவா ஜென்ஸ் அப்படின்னா நூறுரூபா எப்படி சொல்லுறது இப்போ வந்து பொருளாதார ரீதியாகவும் தொழிலாளிகளும் இது படக்கூடாது பொருளாதாரத்தில் வந்து இப்போ வந்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு பத்துரூவா பத்துரூவா இருந்தது இப்போ நூறுபாயாக இருக்குது அந்த நூறு அதுக்கு தகுந்த கூலி தான் அவங்களும் கேட்பாங்க அதனால் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து ஊதியமும் கரெக்டாக கொடுக்கணும் நம்பளோட தொழிலாளர்களை வந்து நம்ப வந்து நம்பளோட சாமர்த்தியத்தில் தான் அவங்களை வந்து நம்ப வந்து நம்ப வந்து நம்ப அவங்களை ஈர்த்து வைக்க முடியும் தினக்கூலி வந்து ஒரு நாள ஒரு நாளைக்கு வந்து ஓ நாலு மணிநேரம் செய்வாங்க நாலு மணிநேரம் செய்யும்போது ஒரு இரநூத்தி நாற்பதுருவா இரநூத்தம்பது எரநூத்தி நாற்பதுருவாங்கிற இரநூத்தம்பதுருவாய கொடுத்தா நம்பளோட தொழிலாளி நம்பக்கிட்டையே இருப்பாங்க